எங்கள் மாநிலம் மாநிலன்னு சொல்லும் போதே வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுனு சொல்லும் போதுலாம் தமிழ் மொழியோடய பங்கு கண்டிப்பாக அதிகமாகதான் இருக்கும் அதில் வந்து எந்தவொரு குறையும் இருக்காது முதலில் தோன்றிய மொழி தமிழ்மொழினு சொல்கிறோம் அப்போ தமிழ் மொழியோடய பங்கு கண்டிப்பாக நிறையவே இருக்கும் நம்ப நிறைய இப்போ கலாச்சாரத்தை ப பராமரிக்கிறோம் அதை வந்து வளர்குறோம் அது வந்து எந்த விதத்துலையும் வந்து கெடுதல் கிடையாது இப்போ வந்து வந்து நிறையப்பேர் தமிழ் பேசுறாங்க தமிழ் படிக்கிறாங்க நம்பளோடைய மறைந்து போன கலாச்சார நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ராங்க ஒரு ஒரு பொங்கல் வைக்கிறதுலேருந்து இந்த பொங்கலில் மஞ்சள் கட்டுவது தோரணம் கட்டுவதுலேர்ந்து அது ஒவ்வொன்றுலையும் வந்து அவங்களுடைய கலாச்சாரம் வந்து நம்பளுக்கு வந்து ஒரு சயின்ஸுதான் காட்டுதே தவிர எந்தவொரு மூடப்பழக்கத்தையும் காட்டலை அதனாலதான் நம்ப இன்னும் செழிப்பாயிகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு தமிழ் கலாச்சாரத்திலையும் வந்து நம்ம வந்து சும்மா மூட நம்பிக்கையை பயன்படுத்தி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ப கலாச்சாரம் வந்து முன்னேறி போகவே போகாது தமிழ்மொழி என்றைக்கோ வந்து பின் தொடர்ந்து பின் பின் அடைஞ்சுருக்கும் இன்றைக்கி வந்து தமிழ்மொழி வந்து செம்மையான மொழி செம்மொழி அப்படினு சொல்கிறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய மொழி அந் அந்த அவ்வளோ மொழிகளுக்கு வந்து அது வந்து பழமையான மொழி ஆனால் எப்போவுமே இளமையாக இருக்கக்கூடிய மொழி அப்படினு சொல்லும் போது வந்து தமிழ் மொழிதான் தமிழ் மொழியை மிஞ்சிக்க வேறு எந்த மொழியிலையும் முடியாது அப்படிப்பட்ட மொழி வந்து தமிழ் மொழியோடய பங்கு வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகுது இன்றைக்கி வந்து பெயர் வைக்கிறதுலக்கூட பாருங்க குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்குக்கூட தமிழ் மொழியில் பேர் வைக்கிறாங்க அந்த தமிழ்மொழியில் பேர் வைக்கணும் அப்படின்றத்துக்காகவே யூடியூப் போட்டு சர்ச் பண்ணிணா எழுத்துக்கள் போட்ட இந்த இந்த இப்போ ஒரு கா அப்படின்ற ஒரு எழுத்தில் பேர் வைக்கணும்னு சொல்லி நம்ப போட்டால்கூட அதெல்லாம் ஸ்டைலாக பேர் வரும் இப்போதெலாம் அந்த தமிழ் மொழியில் வரக்கூடிய பெயர்களைத்தான் அதில் வரிசைப்படுத்துறாங்க அதுவும் போக அந்த சீரியல்லாம் பார்க்கம்போது இந்த தமிழ் மொழியில் பேர்கள் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கதாபாத்திரத்துக்கும் வச்சிர்றாங்க அப்படியாது வந்து மக்கள் பார்க்கும்போது இந்த தமிழ் பேர் வந்து அந்த அந்த சீரியலில் அவங்க வைச்சிருந்தாங்க இந்த பேரு அவங்க வைச்சிருந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த பேரை வைக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியில் தமிழ் மொழியோடய பங்கு அதிகமாக்கணும் அப்படி தமிழ் மொழியை வளர்க்கனுன்றதுல நிறையவே பங்கு வகிக்கிறது நம்மளோடைய கலாச்சாரம் நம்மளோடைய மாநிலம் தமிழ்மொழியில் பேசுகிறவங்களுக்கு தமிழை எடுத்து படிக்கிறவங்களுக்கு ஒரு கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதறவுங்க கூட மற்ற எல்லா சப்ஜெக்டும் வந்து தேர்ட்டி மார்குனா அதில் வந்து கண்டிப்பாக தமிழ் வந்து நூறு மார்க் இருக்கணும் அப்படின்றாங்க அப்படி நூறு மார்க் இருக்கணுன்னும் போது அது வந்து அந்த அந்த மாநிலத்தில் தமிழ்மொழியை வந்து அவங்க போற்றுறத்துக்கு ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு சப்போர்ட் அது இப்போ இதெலாம் பண்ணுறதால தமிழ்மொழி வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது தமிழ்மொழி இல்லாத நூலே கிடையாது ஒரு திருக்குறளை அடிச்சுக்கிறதுக்கு வேறு புத்தகமே கிடையாது அப்படிப்பட்ட புத்தகத்தெலாம் நூற்றி பதினேழு மொழியில் வந்து மொழி பெயர்த்திருக்காங்கனு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்து இருக்கிறதுலாம் தமிழ்மொழி அப்போ அந்த தமிழ்மொழியை வந்து எத்தனை எத்தனை நாடு பயன்படுத்தறாங்க ஒரு இளவரசி வந்து தூங்கும் போது கூட தூங்கி எழுந்த உடனே ஃபஸ்டு படிக்கிறதே ஒரு திருக்குறள் படிப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மொழிதான் தமிழ் மொழின்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம மாநிலத்தில் பிறந்து நம்ப மாநிலத்தில் தமிழ்மொழி பேசுகிறதோ படிக்கிறதோ ஒரு பெரிய விஷயோம் கிடையாது அடுத்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அடுத்த நாட்டில் இருக்கிறவங்களே தமிழ்மொழி மேல் பற்று வச்சுருக்காங்க நம்பளோடைய கலாச்சாரத்தை ப பின்பற்றுறாங்க ஃபாரினில் இருக்கிறாங்க எனக்கு தமிழ் கலாச்சாரம் படிதான் திருமணம் நடக்கணும் அப்படினு வந்து நம்ப தமிழ் பையனை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ப கலாச்சாரம் எல்லா நாட்டு மக்களாலையும் ஈர்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தமிழ்மொழி பெஸ்ட்டு மொழி தமிழ்மொழியோடய கலாச்சாரம் மாதிரி எந்தவொரு மொழியிலையும் கிடையாது